எங்கள் மாநிலம் வந்து தமிழ்நாடு தமிழ்மொழி ரொம்ப முக்கியமானது முதல்லலாம் கோயிலில் வந்து அர்ச்சனை வந்து சமஸ்கிருதம் அவங்க வந்து அவங்க மொழியில் வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியிலேயே அர்ச்சனை பண்ணுறாங்க ஏன்னால் அந்தளவுக்கு தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம தமிழ் மொழியை காப்பாற்றணும் அதேபோல வர மக்களுக்கு வந்து த இந்த அர்ச்சனை வந்து செய்யறது புரியணும் நிறைய பேர்துக்கு இதில் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற ரீதியாக நிறைய இந்தமாதிரி தமிழ் மொழி வந்து பங்கு வகிக்கிறது